கிராமப்புறத்துக்கு வெளியே போகிறப்போ கொஞ்சம் சிரமமாகதான் இருக்கும் என்னென்னா நம்ம ஏரியாவில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அங்கே போகிறப்போ ரோடு இல்லை எதாவது கடைகள் இருக்காது நம்ம ஏரியாவில் எங்கங்க கடை இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சில இதெலாம் இருக்குது ஆனால் நிறையார் ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணமாதிரி தான் இருக்குது ரோடு பேஸ்டாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வெளியே போகிறப்போ மக்கள் எந்த மக்கள் எப்படி இருப்பாங்கள் நம்ம மக்கள்மாதிரி இருப்பாங்களா இல்லை வேறமாதிரி இருக்காங்கள் நிறையா வந்து வழி கேட்டால் ஒழுங்காக சொல்கிறது இல்லை நம்ம தள்ளி போய் போகிறமாரி இருக்கும் நம்ம ஏரியா மாரி எதுவுமே இருக்காது